நான் சின்ன வயசாக இருக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக கட்டில்ல படுத்துகிட்டு கயித்து கட்டில் கயித்து கட்டில்ன்னு சொல்லுவாங்க கயிறு போட்ட கட்டில் அதை வந்து கயித்து கட்டில்ன்னு சொல்லுவாங்க அதில் வெளியே போட்டுக்கிட்டு வராண்டா மாதிரி இருக்கும் மேலே ஓப்பன்னாக ஓப்பன் பிளேஸ்ஸாக தான் இருக்கும் ரெண்டு நாலு சைடும் வீடு இருக்கும் சென்ட்ராக வந்து ஓப்பன் திறந்த வெளியாக இருக்கும் அப்போ வந்து அந்த கட்டில் போட்டுகிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சரை ஆறு மணி வாக்கில் போ ப போட்டுகிட்டு மேலே பார்த்துக்கிட்டே இருப்போம் பறவை போகறது இந்த மாதிரி அப்புறம் ஈவினிங் ஆக ஆக நட்சத்திரம் தெரியும் இரண்டு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அஞ்சு நட்சத்திரம் அந்த மாதிரி எண்ணிட்டுருப்போம் எண்ணுவோம் அப்புறம் ஒ ஒவ்வொன்றும் பிறை ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் ஒவ்வொன்று மங்கலாக இருக்கும் ஒவ்வொன்று மின்னும் மின்மினி பூச்சி மாதிரி மினுக்கு மினுக்குன்னு மின்னும் அப்புறம் ஒவ்வொன்று ஒய்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்று மஞ்சளாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொன்னு தெரியுற மாதிரி இருக்கும் அந்த நட்சத்திரம் தெரியாது அதெலாம் நல்லா ரசிப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூலையில நாலு நட்சத்திரம் இருக்க மாதிரி இருக்கும் அதை பாக்குறப்போ எனக்கு எப்படி தோணும்னா நான் கட்டில் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு நட்சத்திரத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சாப்பிட்றப்பயும் சொல்லிவிட்டு ஊட்டுவாங்க அது வந்து நல்ல நான் தோழி நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரம் இருந்துன்னா தோழி நட்சத்திரம்பாங்க நாலு நட்சத்திரம் இருந்தால் பக்கத்தில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அந்த மாதிரி நட்சத்திரம்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த மாதிரி நட்சத்திரம் பிடிக்கிறது பிடிக்கும் அதே மாதிரி தியானம்ங்குறது எப்போ பண்ணுவேன்னா கோயிலுக்கு போனால் அந்த தியானம் பண்ணும் இடம்ன்னு போட்டுருப்பாங்கல்லையா அங்கே போய் தியானம் பண்ணுறது அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு சிந்தனை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை பிரார்தன பண்ணுறது தியானம் பண்ணுறது அதையே சொல்லிட்டுருக்குறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து எப்படி இருக்கும்ன்னா நம்ம இருக்கிற உலகத்தை விட்டு வெளி உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங் தியானம் பண்ணுறதும் ஒரு அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் நட்சத்திரத்தை பார்க்குறதும் எனக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட விளையாடுறது வேறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வாக்கில் தனிமையாக உக்காந்துக்கிட்டு உக்காந்துட்டு படுத்துக்கிட்டு வா வானத்தை பார்க்குறப்ப அந்த ஈவினுக்கு மேலே ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் அந்த நட்சத்திரங்கள் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறப்ப ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒரு பேர் வச்சுக்கிட்டு அதே மாதிரி கூட ப அம்மா அப்பா அம்மா அம்மாகிட்ட எல்லாம் பாட்டி அந்த மாதிரி பாட்டிக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒன்று கதை சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வந்தா இது மாசி மாதம் நிலா பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் தெரியும் அது மாசி மாதம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கதை சொல்றப்போ அவங்க அந்த மாதிரி கதை சொல்லிகிட்டே நமக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லிவிட்டு அப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கும்ன்னா நல்லா ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அந்த கதைய கேட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுறதே நமக்கு உள்ள தெரியாது நிறைய சாப்பிட்ருவோம் சா அந்த மாதிரி ரொம்ப புடிச்சிருந்து பு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து நான் வந்து சும்மா கொஞ்சம் நைட் போய் படுத்துட்டுருப்பேன் அப்போ எனக்கு அந்த பழைய ஞாபகம் அந்த நட்சத்திரத்தை பாக்குறப்போ அந்த சொன்ன ஞாபகம் அது எல்லாமே எனக்கு திரும்ப திரும்ப மனசில் வரும்